அம்மா சமையல் நிகழ்ச்சியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸிக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லிருந்து எல்லாமே சொல்லி தந்திருப்பாங்க புதுசாக சமையல் கற்றுக்கறவங்க மொதற்கொண்டு அதை பார்த்துக்கிட்டாங்கன்னா ஈஸியாக கற்றுக்குலாம் அதில் இருக்கிற எல்லா உணவுமே நல்லாயிருக்கும் நான் முக்கால்வாசி எல்லாமே செஞ்சு பார்த்துருக்கேன் ஈஸியாக இருக்குது அவங்க சொல்கிற விதமும் அவங்கள கற்று கொடுக்கற விதமும் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லியிருப்பாங்க அதில் வந்து எல்லாமே வந்து வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கும் ஹோட்டலில் சமைக்கிற ரெசிப்பி முக்கால்வாசி இருக்காது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ரெசிப்பி இருக்கும் அதில் எல்லா வகைகளும் இருக்கும் முக்கியமாக வந்து தமிழ் பாரம்பரிய உணவுகள் எல்லாமே இருக்கும் அதனால் எனக்கு அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படினா நல்ல பேஸிக்கான மசாலாலெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் கற்றுக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சி மூலிமா வந்து மேலும் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது